நான் என்ன பார்க்கறேன்னா இப்போ நான் வந்து ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யறேன் இப்போ நான் இப்போ இப்போ வந்து ப்ரெஷராக ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி என்ன ஒரு ஒரு வருஷம் ஒன்ற வருஷம் ஆகப் போகுது இப்போ நாம் வந்து எனக்கு மேலும் மேலும் நான் உயர்ந்து ஒரு நல்ல பொஷிஷனுக்கு போகணுன்றதுதான் என்னுடைய ஆசை நல்ல நிலமைக்கு இருக்கணும் நல்லா ஒர்க் நல்லா கற்றுக்கணும் நிறைய அறிவை வளர்த்துக்கணும் யாரும் எதுவும் கேள்வி கேட்காம நம்ப நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி இருக்கணும் நம்ம வந்து எந்த ஒரு பயம் இப்போ இங்கிலிஷ் பேசுறது நான் கொஞ்சம் டல்லாக பேசுவேன் அது இங்கிலிஷ்லாம் நல்லா கற்றுக்கணும் நல்ல அறிவை வளர்த்துக்கணும் அந்த ஐடின்னா ஐடிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பழகிக்கணும் எனக்கு புதுசுன்றதுனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நல்லா கற்றுக்கின்னு நல்லா பழகி மேலும் மேலும் நல்ல ஒரு நல்ல நிலமைக்கு வந்து ஒழுங்காக இருக்கணும் அதுதான் எங்கள் என்னுடைய ஆசை அதுமாதிரி நீங்களும் ஐடியில் வரணும் நல்லபடியாக இது பண்ணலாம்